என் பேர் கதிரவன் நான் பாண்டிச்சேரியில் ஒரு ஏர் பட்ஸ் ஒன்று வாங்க வந்தேன் ஏர் பட்ஸ் நல்லதாக இருக்கும்னு நினச்சன் கடைசியாக பார்த்தா அது வாங்கின காசுக்கு ஓர்த்தே கிடையாது போலக்கு வாங்கி ஒரு வாரத்தில் ஒயர் போய்டுச்சி சவுண்டே கேட்க மாட்டுன்து நிறையா ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சி ஏர் பட்ஸ் ரொம்ப வேஸ்ட் வாங்கின காசுக்கு ஒர்த் இல்லைங்க